இப்போது நான் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து கொஞ்சம் உள்ளே வில்லேஜில் இருக்கேன் ஆனால் அந்த வில்லேஜுக்கு வந்து அவ்வளோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஏனால் டைமிங் இப்போ காலையில் வந்து ஒரு நான் எயிட் ஓ கிளாக் காலேஜ் வர்றேனால் நான் வந்து செவன் ஓ கிளாக்கு இருக்கிற பஸ்ஸில் வந்தால் மட்டுந்தான் நான் எயிட் ஓ கிளாக்கே நைன் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகணுன்னால் நான் செவன் ஓ கிளாக்கே வந்தால்தான் எனக்கு பஸ் இருக்கும் ஏனால் அந்த பஸ்ஸை விட்டால் என்னோடய காலேஜ் டைமிங் செட் ஆகாத மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அந்த பஸ் அந்த பஸ் ஒன்று மிஸ் பண்ணிட்டாவே வேற எந்த பஸ்ஸும் வராது வந்தாலும் அது வந்து நமக்கு கன்வினீயன்ட்டான டைமுக்கு வந்து காலேஜுக்கு வரமுடியாது கா ஏனால் காலேஜில் வந்தாலும் ஃபைன் போடுவாங்க ஏன் லேட்டாக வந்தே ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்பாங்க அவங்க பஸ் இல்லைன்னு சொன்னாலும் அது வந்து எங்களோடய பொறுப்பு இல்லை நீங்கள்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வந்து அந்த பஸ் இல்லாததுனாலே இப்போது வந்து எயிட் ஓ கிளாக் ஒரு பஸ்ஸு எயிட் தேர்ட்டிக்கு அந் ஒரு பஸ்ஸு அந்தமாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஏனால் ஒரே பஸ் நம்பிகிட்டு நா எங்களால் இருக்க முடியாது என்னோ நான் மட்டும் இல்லாமே எங்கூட நிறைய பேர் வருவாங்க இப்போ ஸ்கூல்ஸ் போகிறவங்க ஏனால் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய பசங்க இருப்பாங்க அவங்க வந்து நிறைய வந்து தொங்கிகிட்டே வருவாங்க ஏனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அது இல்லாமல் ஸ்கூல் பேக்ஸு அந்தமாதிரி நிறைய வெயிட்டாக இருக்கும் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அதுக்கப்புறம் நார்மல் இப்போது சும்மா கடைக்குப் போகிறவங்க எல்லாருமே வர்றதால் பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த ஒரு பஸ்ஸில் வந்து இத்தனை பேரு ட்ராவல் பண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் போகிற வழியிலேயும் குழியாக இருக்கும் ஏனால் ரோடு வந்து ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க ஒரு சிக்ஸ் மன்த்ஸ் கூட ஆகலை போட்டு அப்போ அப்படியே அதுக்குள்ள குழியாக இருக்கும் ஏனால் மழை வந்து போயிருக்கும் அந்தமாதிரி கீ பள்ளமாக இருக்கும் அந்தமாதிரி இந்த பஸ்ஸில் கூட்டமாக போயிட்டு அந்தப் பள்ளத்தில் விழுந்து எல்லாரும் அவங்கவுங்க மேலே விழுந்துகிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்தப் போ இன்னும் கொஞ்சம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் எல்லாருக்குமே யூஸ் ஆகும்